இந்தியாவுக்கு சுகந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு வந்துவிட்டு அந்தந்த மாநிலத்துக்கும் அந்ததந்த மொழி வந்து வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து எல்லா பக்கமுமே ஹிந்தி அப்புறமேட்டு ஆங்கிலம் இந்தமாதிரி வந்து கொண்டுவராங்க இது வந்து அந்த உள்ளூர் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கபடுறாங்க அங்கே வந்துவிட்டு ஒரு அகரு அறிவிப்புப்பலகை வச்சுருந்தாலும் சரி இல்லை ஒரு அறிவிப்பு இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் படிக்கிறதுக்கும் தெரியமாட்டேங்குது இப்போ முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்துவிட்டு ஹிந்திலையும் ஆங்கிலத்துலையும் இவங்க வெளியிடுறதுனால வந்து அந்தந்த மாநிலத்தோட உள்ளூர் மொழி வந்துவிட்டு அழிஞ்சிட்டு வருது இது வந்துவிட்டு தமிழ்நாட்ல எடுத்துக்கிட்டனால அதிகமாக இருக்குது நிறைய பேர் படிக்காதவங்க வந்து அந்த பற்றின விழிப்புணர்வே இல்லாமல் போயிடுறாங்க இது எதுக்கு வச்சிருக்காங்க இப்படினா என்ன அப்படின்னே தெரியாமல் போயிடுது எல்லாமே வந்துவிட்டு ஆங்கிலம் மற்றும் இ ஹிந்தி கலந்து வச்சுருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருந்துகிட்டு வருது அது இன்னமும் அதிகமாயிட்டு வருதே தவிர குறைஞ்சிகிட்டு வந்தப்பாடில்லை இப்போ புரியாதவங்க படிக்காதவங்க ஒரு பொது அலுவலகத்துக்கு இல்லேன்னா ஒரு அரசு அலுவலகத்துக்கு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு அதைப்பத்தி எடுத்து சொல்லுறத்துக்குமே அங்கே யாருமே இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு டைம்மே இல்லாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்றமோது இது வந்து எப்படி சொல்லுறது ப அந்தந்த உள்ளூர் உள்ளூர் மாவட்டங்கள் உள்ளூர் மாநிலங்கள் அவங்களுக்கு தகுந்தமாதிரி வந்து ஒரு மொழியோட அவங்க மொழியோடையே ப இருந்துதுன்னா ரொம்ப பரவால்லையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டுல வங்கிகள் எடுத்துக்கிட்டோம்னா நிறையா வடமாநிலத்துக்காரங்களாம் வந்து வே வேலை செய்யறாங்க அப்படின்றமோது ஒரு சாதாரண மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கறதோ ஒரு தெரியாததை தெரிஞ்சுக்கிறத்துக்கோ வாய்ப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்துவிட்டு மாறணும் மாறினாதான் நல்லா இருக்கும் இது மிகப்பெரிய குறையாகவே தான் இருந்துட்டுருக்கு இதை மாறணும் மாறிவிட்டு அந்தந்த மாநிலத்துக்கோ இல்லை அந்தந்த நாட்டுக்கும் தகுந்தமாதிரி ஒரே மாதிரியான மொழி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கணும் இல்லை அப்படின்னனா அந்தந்த மாவட்டத்துக்கோ இல்லை அந்தந்த மாநிலத்துக்கோ என்ன மொழி மக்கள் பேசுறாங்களோ அதுக்கு தகுந்தமாதிரியான தகவல்கள் இரு கிடைக்கிறமாரியான விஷயங்கள் கிடச்சிச்சுன்னா அவங்களுக்கு பரவால்லையா இருக்கும் இல்லன்னா வந்து இது கடைசி வரைக்குமே பாதிப்புக்குள்ளாகிறாங்க எல்லாருமே அதனை பற்றின விழிப்புணர்வு எதுவுமே தெரியிறதே இல்லை நம்ப பாட்டுக்கு போகறோம் கையெழுத்த போடுறோம் வந்துவிட்றோம் ஆனால் அங்கே உள்ள என்ன எழுதிருக்காங்க ஏது எழுதிருக்காங்கன்னே நமக்கு தெரியாமல் போயிடுது அதைப்பத்தி சொல்லுறத்துக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு அதிகாரிங்களுக்கும் நேரம் பத்தாமல் போயிவிடும் நமக்கும் போய் நம்ப கேட்டுகிட்டே இருக்கமாட்டோம் போன உடனே கையெலுத்தாக போட்டுவிட்டு வந்துவிட்றோம் ஆனால் இந்தமாதிரி வந்துவிட்டு மாறணும் ஒன்று நம்ப எல்லாருமே நம்மளோட இந்திய நாட்டோட மொழி ஹிந்தியை கற்றுக்கணும் பேச கற்றுக்கணும் எழுதவும் கற்றுக்கணும் தமிழையும் கற்றுக்கணும் அப்படின்றமோது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் இது இல்லாமல் இருக்கும்போ இருக்கோம் ஆனால் வந்துவிட்டு இந்த தமிழ்மொழி வழியே நம்ம பேசிட்டே இருக்கோம் ஆனால் வந்துவிட்டு நம்பளோட தேசியமொழிய பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிட்டுருக்கு இது வந்துவிட்டு ரொம்ப பாதிப்பு தான் அதனால் வந்து நம்பளோட கடமை வந்துவிட்டு நம்பளோட தேசியமொழியான ஹிந்தியை கற்றுக்கிறதுதான் பரவாயில்ல ஆனால் நம்பளோடைய பாடத்திட்டத்துலையும் அந்தமாதிரி இல்லை அதனால் நம்பளோட ந நிறையா பேர் வந்துவிட்டு ஹிந்தியை கற்றுக்குறத வந்துவிட்டு நிராகரிச்சிட்டே இருக்கிறாங்க இந்த மோ இந்த இது எல்லாமே மாறி வர அன்னைக்கு வந்துவிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த தலைமுறை குழந்தைகளாவது எல்லா மொழிகளையுமே கற்றுக்கணும் கற்றுக்கறத்துக்கான பாடத்திட்டங்களையும் கல்வியில் மாற்றி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்